ஆ ஆமாம் நீங்கள் ஆ ஓகே அது ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டுருந்திங்களா அப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஏதாவது க்ளியர் பண்ண முடியுமானு பாருங்கள் ஆ கேட்குது ஆ சரி ஓகே ஆ